தேர்தலில் நம்ம படுகிற சிரமம் என்னென்னன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மள நம்பி நேரில் வந்து எங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்பிடின்னு சொல்லி நிறையப் பேர் வந்து நம்மக்கிட்டே கேட்பாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்டின்னு சொல்லி நம்மள வந்து பிரைன் வாஷ் பண்ணுவாங்க என்ன பண்ணாலும் மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ அந்தமாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும் சரிங்களா அதுவும் நம்மளுடைய பொறுப்பு இப்போ எல்லோருமே வந்து கேக்கிறாங்கன்னா எல்லாருக்குமேலாம் போட முடியாது யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து தான் நம்ம போடணும் அப்படின்னும் போது நமக்கு நம்ம தொகுதிக்கு யார் வந்தால் கரெக்டாக நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்றவங்கள நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஏன் இந்த அண்ணா இவர் வந்து வந்தாருன்னா இது கரெக்டாக செய்வாங்க இந்த அம்மா வந்தாங்கன்னா கரெக்டாக செய்வாங்க அப்படின்றவங்கள நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஓட்டு போட முடியும் ஓட்டு போடுகிறதும் அவங்கவுங்களுடைய கடமை உரிமை அதை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து விட்டுத்தரக்கூடாது இதில் ஓட்டு வந்து கேக்குறாங்க ஓட்டு கேக்கும்போது அதை செய்கிறேன் இது செய்கிறேன் இதை செஞ்சு தர்றேன் டிரைனேஜுக்கு டிரைனேஜி கட்டித்தர்றேன் அப்புறமா ரோடு போட்டு தர்றேன் தண்ணி இல்லைனா தண்ணி வசதி செஞ்சு தர்றேன் அப்டின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க தெரு லைட்லெல்லாம் தெரு லைட் போட்டு தர்றோம்னு எல்லாமே சொல்கிறாங்க சொல்கிறத அத்தனையும் எல்லோரும் செய்கிறாங்களா செய்கிறதில்ல ஏதோ ஒன்று ரெண்டு செய்கிறாங்க மீதியை முழுசாக யாருமே செய்றோவங்க கிடையாது அதனால அதுவும் நமக்கு ஒரு மன உளைச்சல் தான் அது ஒரு சிரமந்தான் ஓட்டு போடும்போது நம்ம கிட்டே வந்து இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் நமக்கு வந்து எதுவுமே செஞ்சு தரல அப்டின்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படுவோம் இன்னொன்னு என்னான்னு சொல்லி கேட்டிங்கனா லைனில் போய் க்யூவில் நின்று நம்ம வந்து ஓட்டு போடுகிறது அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கனா பெரிய பெரிய ஸ்கூலுகள்ல மட்டுந்தான் ஹயர் செகண்ட்ரி பெரிய பெரிய ஸ்கூலில் மட்டுந்தான் ஓட்டு எலக்ஷன் பூத்து வந்து வைக்கிறாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுப்படுத்தி சின்ன சின்ன ஸ்கூல் கவுர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன சின்ன ஸ்கூலில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ஏன்னா ஜனத்தொகை வந்து நாட்டில் இப்போ வந்து அதிகம் எல்லோரும் வெளியூர்லேந்து வந்து ஓட்டு போடுகிறாங்க அவங்கவுங்க இப்போ வருமானத்துக்கு தேடி வெளியே போயிடுறாங்க திரும்பவும் எலக்ஷனுன்னுபோது தேடி நம்ம ஊருக்கு வந்து ஓட்டு போடும்போது லைனில் நின்று ஓட்டு போடுகிறாங்கன்னா காலையில் நம் பதினோரு மணிக்கு போனாங்கன்னா லேடீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பதினோரு மணிக்கு போவாங்க ஜென்ஸாருந்தா மார்னிங்கே கூட போகிறாங்க ஆனால் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிங்க தான் ஆனால் அதை விட சென்ட்ரஸ் வந்த சென்ட்டருங்க வந்து அதிகமாக விரிவுப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாயிருக்கும் ஜனங்களுக்கு கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் வர்றவங்க சீக்கிரமாக ஓட்டு போட்டுட்டு அந்தந்த வார்டில் வந்து அவங்கவுங்க ஓட்டு போட்டுவிட்டு அவங்கவுங்க ரிட்டர்ன் கிளம்பிருவாங்க இல்லைனா அதிக நேரம் ஆகும் அதனால் இனி இனிமேல் வந்து கொஞ்சம் அந்த பூத்து பூத்துங்களெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும் விரிவு படுத்துனிங்கன்னா கொஞ்சம் ஜனங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாயிருக்கும் ஓட்டு போடும்போது எந்த சிரமமும் அடையாமல் வழங்க நல்ல ஈஸியாக போட்டுவிட்டு போவாங்க அப்படின்றது என்னோடய கருத்து